ஹலோ நீங்கள் இ சேவை மையத்தில்ருக்கறீங்களா ரேஷன் கடையில் சரி ஆ ஆதார் கார்டு தொலஞ்சு போச்சு கண்ணு ஆ அப்புறோம் அங்கே வந்து எடுக்கலாம் ஆ எவ்வளோவு ஆகும் அறுபதுருவா கண்ணு அப்படி என்னென்ன போ

அது இல்லையே நம்பரு தெரியிலையே

அந்த நம்பரு தெரியல எனக்கு நான் எனக்கு வயிசாயிடுச்சு அதெலாம் ஒன்றும் ஃபோன் நம்பரும் சொல்ல தெரியாது அது ஃபோன் நம்பரு சொல்ல தெரியாதே ஆ இதில் தான் பண்ணி இருக்குது ஆ அதில் தான் பொங்க பொருள் எல்லாம் தரோம்ங்கிறாங்கோ

சரி கண்ணு சரி என்னென்ன வேணும் என்ன

ஆ சரி கண்ணு சரி என்ன ஊர் போகறது என்ன ஊர் போகறது ஏன் இன்னிக்கு பண்ண முடியாதா கண்ணு

சரி உடனே பண்ணி கொடுத்தாத் தான் நான் பொருள் வாங்க முடியும் காலு வே ஆ காலு வேறு வந்தாலும் நிற்கமுடியாது வயிசாயிக்கிச்சு

சரி கண்ணு சரி சரி கண்ணு